என்னோட கல்லூரி வாழ்க்கை வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரமிக்கும்போது ரொம்ப சோகமாக வந்து ஆரமிச்சது நிறைய படிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து ஆரமிச்சது அதற்கப்பறம் போக போக வந்து நிறைய பிரச்சனைகளில் வந்து கல்லூரி இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் ஜூனியர் ரேகிங் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்து ஏற்பட்டது அதனால் கல்வியும் வந்து நிறைய பாதிக்கப்பட்டுச்சு அதற்கப்பறோம் சரி நம்ப இதெலாம் கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வந்து தினமும் கற்றுக்கணும் கல்லூரி வந்துவிட்டோன்னு நம்ப வந்து ஸ்கூல்ல வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பொருத்து பொருத்து போனோம் அப்புறம் கல்லூரியை வந்து போக போக வந்து செட் ஆச்சு அதற்கப்பறம் அங்கே உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எல்லாருமே வந்து நிறைய உதவுனாங்க ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு தெரியாததை வந்து அவங்க நிறையா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதுல்லாமல் நண்பர்கள் நமக்கு வந்து நமக்கு எந்த உதவினாலும் அவங்க வந்து அடிக்கடி வந்து செஞ்சுக் கொடுக்கறதாலும் அவங்களோட இன்ப துன்பங்களை வந்து ஷேர் பண்ணுறதுங்களாகவும் நம்மக் கூடையே வந்து என்ன பண்ணாலும் இருந்தாங்க அப்புறோம் வந்து இப்போ கல்லூரி நிர்வாகம் அவங்களும் வந்து எங்க கல்லூரில பார்த்தன்னா எந்தவொரு கல்ச்சுரல்ஸ் எதுவுமே வந்து நடக்காமல் இருந்தது இதற்கான நாங்கள் வந்து போராட்டம் அப்படி இப்படின்னு நிறையா வந்து பண்ணோம் அப்படி பண்ணுறதால வந்து அவங்களும் மாணவர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி வந்து கலாச்சாரம் நிகழ்வுகள் அப்புறம் வந்து கல்லூரியில வந்து வேறு எதாவது போட்டிகள் ஏதாச்சும் வந்து அதற்கான வாய்ப்புகளும் வந்து தந்தாங்க ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதுவே வந்து நாங்கள் கல்லூரியில வந்து படிப்பதற்காக எங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு இதை வந்து உருவாக்குச்சு கல்லூரியில வந்து நான் நிறையா வந்து படிச்சிட்டே இருந்தோம் அதுல்லாமல் எங்களோட தேர்ச்சி விகிதமும் வந்து அதிகமாயிக்கிட்டே இருந்தது அதுல்லாமல் நாங்கள் விளையாட்டில் வந்து நாங்கள் வந்து விளையாட்டுத் துறையில் வந்து நிறையா வந்து சாதித்தோம் ஆண் பெண் இருவருமே வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து நன்றாக வந்து இருந்தோம் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக வந்து இருந்தோம் எல்லாருமே வந்து விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை அப்போ எல்லாத்துலையும் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா வந்து பண்ணோம்

எவ்வளோ இன்பமாக வாழ முடியுமோ அவ்ளோவு இன்பமாக வாழ வேண்டும் அதுல்லாமல் கல்லூரியில் வந்து நிறையா வந்து துன்பம் வந்து நம்பளுக்கு தரதுக்காக நிறையப் பேர் இருப்பாங்க இன்னும் துன்பம் வந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ப துன்பத்திலும் இன்றம் காணுங்கள் என்ற அப்துல்கலாம் சொன்னது மாதிரி நம்ம துன்பத்திலும் வந்து இன்பம் காண வேண்டும் கல்லூரி வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய புத்தகங்களை வந்து படிக்கணும் புத்தகங்கள் படிப்பது மூலம் நம்மளோட அறிவு இன்னும் மென்மேலும் வளரும் அதனால் புத்தகங்களை வந்து நம்ம அறிவு அதிகமாக வந்து படிக்க வேண்டும் எவ்வாறு நம்ம உடற்பயிற்சி அப்புறம் நம்பளால் என்னென்ன விளையாட்டு விளையாட முடியுமோ எல்லாத்தையும் வந்து நம்ப செய்யணும் இப்போ மா பார்த்தீங்கன்னா கல்லூரி வந்து வாழ்க்கை இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நண்பருக்கு உள்ள வந்து வரும் இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்குள்ளே பார்த்தன்னா எனக்கும் அவனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு நிறைய பிரச்சனை வந்து ஏற்படும் இருந்தாலும் நாங்கள் வந்து பேசிக்கொள்ளாமல் போவதில்லை ஒருநாளும் எப்போதுமே வந்து நம்ம பேசிக் கொண்டு தான் இருக்கணும் இப்போ பேசாதது மூலம்தான் வந்து நிறையா வந்து கிடைக்கும் அப்போ வந்து நம்ப ந எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம கல்லூரி லைஃபை வந்து என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுல்லாமல் ஆசிரியர்களுக்குள்ளே ஆசிரியர்களே வந்து நம்ப ஒருலு ஒரு நண்பனாக வந்து பழக வேண்டும் அப்படி ஏதாவது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வந்து இப்போ ஒரு டீச்சருக்கிட்ட போய் கேட்கறோனா அப்போ வந்து அதற்கான இதை வந்து நம்பள் நிறையா வந்து சொல்லித் தருவாங்க அதுல்லாமல் நம்ம எதனா டௌட்னா கிளீயர் பண்ணி விடுவாங்க அவங்களுக்கு தெரியாததையும் இப்போ நம்ப கேட்டோனா நம்ப அதை போய் அவங்களும் தெரிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கும் வந்து தெரிஞ்சிக்கிட்டு வந்து நிறைய சொல்லுவாங்க அதனால் நம்மளோட கல்வியோட திறன் வந்து அதிகமாகும் மென்மேலும் நிறையா வந்து கற்றுக்கலாம் கல்லூரி வாழ்க்கை என்பது

முகங்களை வந்து நாம பார்க்கலாம் அவங்க மூலியமாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம மூலியமாக அவங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம் நம்ம இது வாழ்க்கை வாழ்வதற்கான அனைத்து முறைகளையும் வந்து கற்றுக்கலாம் இப்போ ஏதாச்சு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சு நம்ப வந்து நிறையா வந்து அனுபவிச்சுருக்கோம் நிறைய கஷ்டங்கள் அவங்களால என்ன முடியுமோ அதற்கான இதை வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லை இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பண்ணால் நல்லாருக்காது அப்படி சொல்லிட்டு அது உள்ள நன்மை தீமையை வந்து ரெண்டுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க வேறு வந்து நம்ம வந்து எப்பையுமே வந்து அதனால் நண்பர்களை வந்து நம்ப ஒருபோதும் வந்து வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடாது நண்பர்கள் இருக்கறதால் நம்ப நண்பர்களை வந்து நம்ப நன்றாக வந்து பார்த்துக்கணும் கல்லூரி வாழ்க்கை வந்து ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குமோ எல்லாத்தையும் வந்து கல்லூரி லைஃப் தான் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து புரிஞ்சிட்டு நல்லா படிச்சு நண்பர்களை சம்பாதித்து கஷ்டத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணுவோம் இப்போ கல்லூரி தான் கல்லூரி நீங்கள் வந்து பெறுகிற மதிப்பெண் வந்து உங்களை வந்து ப நம்ப எவ்வளோவு நாலேஜ் எவ்ளோ வந்து நாலேஜி கெயின் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்பளோட வாழ்க்கையை வந்து அமையும் நம்பளோட வாழ்க்கை வந்து எவ்ளோவு வந்து ஒரு முக்கியத்துவமானதோ அது அமைய வேண்டும் நம்ம வந்து நிறையா துறைகளில் வந்து சாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கல்லூரியிலேருந்து தான் ஆரமிக்கிது கல்லூரி முடித்து நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம சாதிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ சாதிக்கணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம நிறையா சாதிக்கணும் ஸோ கல்லூரி லைஃபை வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள் இதெலாம் கல்லூரியில வந்து நான் ஏ உங்களால் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு கற்றுட்டு நிறைய நண்பர்கள் வந்து சம்பாரிங்க அதுல்லாம எவ்வளோ நல்ல விஷயத்தை கற்றுக்குனு கற்றுக்குனு தவறு செய்ங்க தவறு செஞ்சால் தான் தவறுலேருந்து நிறையா வந்து கற்றுக்கலாம் தவறு செய்யாமல் யாராலையும் வந்து கற்றுக்க முடியாது எல்லாரையும் எவ்வளோ தவறு செய்யறோமோ அதுலேருந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கலாம் நம்ம கல்லூரி லைஃபை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய கஷ்டப்படுங்க இவங்க திட்டுவாங்க அவங்க திட்டுவாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி எதுவுமே நினைக்காம உங்களால் எந்தளவுக்கு இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இருங்க உங்களோட பெஸ்ட்டைக் கொடுங்க நம்மளால் என்ன பண்ண முடியாதோ அப்படி எதுவும் நினைக்காம ப நம்பளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைங்க நான் பண்ண முடிஞ்சதை வந்து பண்ணுங்கள் நமக்கு எட்டாத தூரம் வந்து எவ்வளோவோ எவ்வளோவோ இருக்கு உங்களால் முடிஞ்ச தூரத்தை வந்து நம்ப எட்டணும் அப்படி சொல்லிட்டு கல்லூரி லைஃப்பில் வந்து நிறைய ரிஸ்க் எடுங்க நிறையா வந்து பண்ணுங்கள் முடிஞ்சால் நல்லா படிங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க எந்த ஒரு எண்ணமெல்லாம் குடும்பத்தை வந்து நம்ம நல்லா வந்து காப்பாற்றிட்டே இருக்கணும் அவ்வளோ தான் இந்த மாதிரி கல்லூரி லைஃபை வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி